எங்கள் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் வந்து பீச்சாக இருக்கும் இன்னொன்னு வந்து வழிப்பாட்டு தலங்களாக இருக்கும் இந்த மாதிரி இடத்தலாம் வந்துட்டு சுற்றுலாத்தலமாக இப்போ மாத்திட்டாங்க இப்போ மாணவர்கள் அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டூராக இருக்கட்டும் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய ஆராய்ச்சியெல்லாம் வேற இங்கே பண்ணுவாங்க இந்த பண்டையக்காலத்து பொருட்களைல்லாம் தேடி அதையும் எடுத்துருக்காங்க இப்போது இந்த இதெல்லாம் பண்ண பண்ண இப்போது இந்த இடத்தப்பத்தி இந்தமாதிரி ஒரு இடம் இருக்குது அப்டிங்கிறதலாம் பற்றி சுற்றுலாத்துறைதான் வந்து எல்லா இடத்துக்கும் சொல்லி இப்போது எங்கள் ஊருக்கு மக்களோடய வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் இங்கே பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும் மீன்புடி தொழிலாக இருக்கட்டும் வலைபின்ற தொழிலாக இருக்கட்டும் இன்னொன்னு வந்து இந்த பீச்சோரத்தில் வந்துட்டு மீன்லாம் பொறிச்சி விற்கிறது சமைக்கிறது இந்தமாதிரிலாம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இப்போது மக்கள் வரத்து வந்து அதிகமாக இருக்குது இதனால இங்கே இருக்கிறவங்க சிறுசிறு தொழிலாளர்களோடய பிஸ்னஸ்லாம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அதுமட்டும் இல்லாமல் இங்கே துறைமுகம் இருக்கிறதுனால நிறைய வந்து ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் வந்து இங்கே நல்லா சிறப்பாக நடக்கும் இப்போது சுற்றுலாத்தலமாக இது மாறுனத்துக்கு அப்பறமேட்டு எங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடச்சிருக்கு இப்போது போட் போட்டெல்லாம் வந்து இங்கே ஒடஞ்சிபோன போட் தான் முன்னடிலாம் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் வந்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் தன்னால்வர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஏதோ அவங்களால முடிஞ்சளவுக்கு உதவி செய்கிறாங்க சுற்றுலாத்துறையினர் வந்து இங்கே தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சி கொடுத்துட்டு போனாங்க இந்த இடம் வந்து பூங்காவாக இருக்கட்டும் இல்லை வழிப்பாட்டுத்தலங்களாக இருக்கட்டும் இல்லை சுத்திபார்க்குற அந்த பீச்சாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து தூய்மைப்படுத்தி கொடுத்து இங்க வந்து சிறப்பாக இருக்கிறத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த எல்லாம் வந்து சுற்றுலாத்துறையை தான் சாரும் என்னை பொறுத்தவரைக்கும் இதில் சுற்றுலாத்துறையோடய பங்கு அதிகம் தான்